நாங்கள் குடும்பத்தோடய ஆத்துக்கெலாம் போவோம் குளிக்கிறதுக்கு போவோம் அங்கே திருச்செந்தூருக்கு கடல்ல பிள்ளைகளை போய் கூட்டு போய் சாமி கும்பிடுட்டு குளிச்சிட்டு ஜாலியாக சுத்தி பாத்துட்டு நல்ல எல்லா இடமும் சுற்றி பார்க்க கூடிட்டு போவோம் பிள்ளைங்கள் ரங்க ராட்னம்லாம் ஆடுறதுக்கு போவாங்க அப்புறம் குலசேகரபட்னம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அங்கே கோயில் இருக்குது முத்தாரம்மன் கோயில் அந்த கோயில்ல போய் நல்லா சாமி கும்பிடுட்டு நல்லா அப்படே சுற்றி பார்த்துட்டு அங்கேயும் கடல்லாம் இருக்குது நல்லா குளிச்சிட்டு அப்படே நல்லா சுற்றி எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டு அப்படே மெதுவாக வருவோம் அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேயே எங்கள் பக்கத்தில் எங்கள் எங்கள் தெரு பக்கத்தில் சந்தியா அப்பர் கோயில் இருக்குது அந்த கோவில்ல வந்து பத்து நாள் திருவிழா நடக்கும் ஆடி மாதம் பத்து நாள் திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவுல பத்து நாளும் நல்லா ஜாலியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நாங்கள் போவோம் டெய்லி போவோம் பிள்ளைகள கூட்டு போவேன் அப்படே சுற்றி பார்த்து நல்லா ராட்னம்லாம் ஆடி நல்லா எல்லா சாப்பிட்றதுக்கு எது எது என்ன என்ன இருக்கோ அதெல்லாம் பிள்ளைகளும் ஆசைப்பட்டு கேட்காங்களோ அதை பூராக நல்லா அது குவாலிட்டியாக இருக்கும் நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பொருளாக பார்த்து கேட்பாங்க அதை நான் வாங்கி கொடுத்து அவங்கள நல்லா சுற்றி பார்க்க வச்சு நாங்களும் நல்லா போய் ஜாலியாக நல்லா பார்த்துட்டு வச்சிட்டு மெதுவாக வருவோம் வீட்டுக்கு ஒரு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு போறோம்னா நைட் எப்படியும் வர்றதுக்கு ஒரு பத்து பதினோரு மணி ஆயிடும் அந்த மாதிரி திருவிழா நிகழ்ச்சி நடக்கும் பத்து நாள் நடக்கும் பத்து நாளும் நாங்கள் போவோம் அப்புறம் பக்கத்தில் ஏரல் இருக்குது அங்கேலாம் கூடிட்டு போவேன் என் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு கூடிட்டு போவேன் அப்படே கூடிட்டு போய் பார்த்து ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு இம்மு இந்த வெள்ளம் வந்ததனால கடைகள்ல வெள்ளம் தண்ணி போய்ட்டுன்னு சொல்லி ஒரு கடையில ரேட்லாம் குறச்சி போட்டு கொடுத்தாங்க அந்த கடைக்கு போய் ட்ரெஸ்ஸுலாம் எடுத்தோம் ட்ரெஸ்ஸு நிறைய எடுத்திருக்கு அதுக்கு வந்து நல்ல துணி தான் ஆனால் அவங்க என்ன குறச்சி தாராங்கன்னால் நம்ம இப்போ வாங்கி இப்போ உடுத்தினதுக்கு அப்புறம் துவச்சி கட்டுவோம் அவங்க வெளிளது வந்ததனால துவச்சி கொடுக்குறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் தான் குறச்ச ரேட்டில் கொடுக்காங்க நாங்கள் அதை போய் வாங்குவோம் வாங்குனோம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு எடுத்தோம் அப்புறம் ஏ ஒன் ஹோட்டல் இருக்குது அங்கே அந்த ஒன் ஹோட்டலுக்கு போனோம் அந்த ஒன் ஹோட்டல்ல போய் சமையல் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா சாப்பாடும் நல்லா இருக்கும் அதை வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நல்லா சுற்றிலாம் பார்த்துட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு போய் எல்லாமே நல்லா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு பிள்ளைகளும் எங்கே எங்கே போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அதுக்கு பிறகு எங்கள் ஊர்லேயே பக்கத்தில் இங்கே சித்திரை திருவிழா வரும் பெருமாள் கோயில்ல சித்திரை மாதம் தேர் இழுப்பாங்க அங்கே போவோம் போய் தேர்லாம் நல்லா இழுத்துட்டு சாமியை நல்லா பெருமாள் சாமியை நல்லா கும்பிடுட்டு அங்கே கடைகள்லாம் இருக்கும் பானிபூரி அந்த மாதிரி நல்லா சின்ன பிள்ளைங்கள் சாப்பிட்ற எல்லா எல்லாமே இருக்கும் அதை பூராக சாப்பிட்டுட்டு நல்லபடியாக சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அப்புறம் கோயிலுக்கு போனால் நல்லா ரொம்ப நேரம் ஆகும் பிள்ளைகளை கூட்டு போனால் அங்கே அங்கே போகணும் இங்கே போகணும்பாங்க எல்லா இடத்துக்கும் கூடிட்டு போவோம் கூடிட்டு போய் நல்லா பார்த்துட்டு நல்லா பெருமாளை நல்லா கும்பிடுட்டு தேர்லாம் இழுப்போம் அங்கே ஜூஸு மோர் எல்லாம் தருவாங்க அதையும் நல்லா வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு நல்லா சுற்றி பார்த்து சாமி கும்பிடுட்டு கூடிட்டுட்டு வருவோம் ஆமாம் நல்ல நல்லபடியாக சுற்றி பார்ப்போம் போய் சாமியை நல்லா கும்பிடுட்டு உள்ள கோயிலுக்கெலாம் போய் சாமி எல்லாம் கும்பிடுட்டு அதுக்கப்புறம் பக்கத்திலயே சிவன் கோயில் இருக்குது அங்கேயும் கூடிட்டு போவேன் அங்கேயும் போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா சாமியை கும்பிடுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம்